வெவ்வேறு விளையாட்டுகளில் வந்து எங்கள் ஊர் பகுதியில் ஒரு நிறுவனம் இருக்குது எங்கள் ஊர் பகுதியில் எப்பவும் விளையாட்டுகளை நட நடத்துகிறக்கு நிறைய பயிற்சிகள் கற்றுகிறக்கு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா விளையாட்டுமே இருக்குது கபடி இது கபடி இருக்குது மட்டைபந்து கா கால்பந்து கைப்பந்து எல்லா எல்லா விளையாட்டுமே இருக்குது எல்லா விளையாட்டுமே இருக்குது இவங்க வந்து இ இது வந்து இவங்க வந்து தேசிய அளவிலான வந்து மா தேசிய அளவிலான வந்து போட்டியில் வந்து பங்கேற்க வைக்கிறதுக்கு ஒரு முகாம் ஒன்று நடத்துவாங்க அந்த முகாம் வந்து யார் தேர்ச்சி பெறுகிறாங்களோ தேர்ச்சி முகாம் நடத்துவாங்க யார் வந்து நல்லா தேர்ச்சி பெறுகிறாங்களோ அவங்க சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி சே தேர்ச்சி பெறுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க அடுத்த கட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி தேசிய அளவிலான விளையாட்டுகளுக்கு ஊக்குவிக்கிறாங்க